விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படினா அந்த நெல் ச அந்த செ நெல்லோடய விற்பனை அதிக காசுக்கு போகல அந்த நெல் அந்த நிலத்தில் அவர் நினைச்ச மாதிரி அது விளையல அப்றம் இப்படியா இருக்கும் அப்படி இல்லை னா நிறைய இப்போது நிறைய தக்காளி இருக்கும் ஆனால் கிலோ ஏழு ரூபா எட்டு ரூபா அப்படின்றபட்சத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது ஐயையோ இப்படி இப்படி போய்டுத்தே அப்படின்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும் இதுதான் அவங்க தற்கொலை பண்ணிட்டு பண்ணிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு விளைச்சல் ஒன்று அதிகமாகிடும் இல்லாட்டி விளைச்சலே இருக்காது அதான் விளைச்சல் இல்லைனா இவ் விளைச்சல் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம் விளைச்சல் அதிகமாகிட்டாலும் ரொம்ப கஷ்டம் அதுக்கு அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த இந்த நேரத்தில் இவ்வளோ பண் இவ்வளோ பயிரிட்டால் இவ்வளோ வரும் அப்படின்ற கணக்குக்கு அவங்க ஏதாச்சும் சொல்லலாம் அரிக்கர்களில் வச்சிருக்காங்க அந்தமாதிரி ஏதாச்சும் சொல்லலாம் சொன்னாவாச்சும் அவங்களுக்கு அது இது தெரியும் ஆமாம் அரசு இந்த இந்த நடவடிக்கை இதை எடுக்கணும் தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்கும் அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைம ஆகுற அளவுக்கு கூட இருக்கும் அதில் அரசு உதவலாம்